நான் ஏன் ஆஃபீஸ்ல வந்து ஒரு டூர் போனேன் போனப்போ சரி பாட்டு கேட்டுட்டு போகலாம் பஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் ஃபோன் ஒன்று வாங்கினேன் நூற்றம்பது ருபா சொன்னாங்க சரின்னு நானும் வாங்கிட்டேன் கடைசியில பார்த்தா அது நல்லாவே இல்லை சற சறன்ட்ருக்குது ஒரு ஒரு எஃபெக்டே இல்லை பாட்டோடய எஃபெக்டே இல்லை அப்புறம் நான் மறுபடியும் நான் ஊருக்கு வந்த பிறகு அதே கடைக்கு போய் கேட்டப்போ அம்மா இது வில கம்மி கம்பெனி ஐட்டம் இல்லை நீங்கள் கம்பெனி ஐட்டம் வாங்கிருந்திங்கனால் நல்லா எஃபெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி அதையே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இது கொடுத்தாங்க எனக்கு அதையே அந்த வாங்கி வாங்கிட்டு அந்த ஜர்னிக்காகதான் நான் வாங்கினேன் அது வாங்கினதே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சி அப்புறந்தான் தெரிஞ்சிகிட்டேன் எதாது இருந்தாலும் கம்பெனி ஐட்டந்தான் வாங்கணும் போலி வந்து வாங்கக்கூடாது அப்படிங்குறது நான் தெரிஞ்சிக்கிட்டேன்